வணக்கம் சொல்லுங்க ஆ ஆமாங்க சொல்லுங்க அப்படிங்களா நீங்கள் எந்த தேதியில் கொடுத்தேன்னு சொல்லுங்க நான் வெரிஃபை பண்ணிக்கிறேங்க அப்படிங்களா லைனில் இருங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறங்க ஆ மேடம் உங்களோடய துணி தைக்கிறது தெச்சாச்சுங்க மேடம் ஆனால் ஒரு ரெண்டு பட்டன் வெச்சுட்டு முடிச்சுறலாம் சாயங்காலம் வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இல்லைங்க இல்லைங்க இங்கே தைக்கக்கூடிய ஆள் வந்து கொஞ்சம் லீவ் போட்டுட்டாங்க அதனால் எங்களால் வந்து சரியாக அந்த டைம்க்கு கொடுக்க முடியல இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அடுத்த டைம் வந்து நாங்கள் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து இந்த டைம் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு கொஞ்சம் ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க எனக்கு புரியுதுங்க உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுது நான் வந்து அதுக்குத்தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏனால் எங்களுக்கு இருக்கிற ரெண்டு டெய்லரும் வந்து ஒரு டெய்லர் வந்து அவங்க பெண்ணு கல்யாணத்துக்கொசரம் விடுமுறை எடுத்துவிட்டாங்க அதனால் எங்களுக்கு இருக்கிறது ஒரு டெய்லர் தான் உங்கள மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் தைக்க கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு முன்னாடியே கொடுத்தனால அவுங்களுக்கு மொதல்ல குடுக்கக்கூடிய சூழ்நில இருந்துடுச்சு உங்களுக்கு இப்போ தைச்சு முடிச்சுட்டாங்க ஒன்னுமல்ல ரெண்டு பட்டன் மட்டும்தான் உங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் அதை முடிச்சுருவோம் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்பனார்க்குள்ளே வந்துக்கூட வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு முடியலன்னா ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக கொஞ்சம் வாங்கிகிட்டு போங்க எங்கக்கடை நைட்டு பத்துமணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் எப்போனாலும் வந்து உங்கள் பேரை சொல்லிவிட்டு பில்லை காட்டிவிட்டு நீங்க வாங்கிகிட்டு போயிடலாம் ஏற்கனவே நீங்கள் பணம் கட்டிட்டிங்க தானே சரிங்க அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லிங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கே கடையில் ஆளுங்கெல்லாம் நிறையப்பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்க

ஓகேங்க நன்றிங்க